சொந்தமாக நம்ம தோட்டம் ஆரம்பிக்கிறத்துக்கு நமக்கு இடவசதி இருந்தாலே போதும் அந்த இடத்த எவ்வளவுக்கெவ்வளவு நம்ம தூய்மையாக வச்சு நம்ம எல்லா செடி கொடிகளையும் வச்சு பராமரிக்கிறோமோ அந்தளவுக்கு செடிகளெலாம் வளரும் எவ்வளவுக்கெவ்வளவு செடிகள் வளர்வது முக்கியோனால் சூரிய ஒளியும் இருக்கணும் தண்ணியும் இருக்கணும் அளவுக்கு அதிகமான அளவுக்கு அதுவும் இருக்கணும் ரெண்டுமே அளவுக்கு அளவுக்கு இருந்தால் நம்ம செடிகளெலாம் பராமரிக்கலாம் இந்தமாதிரி அவரக்காய் செடி பாவக்காய் கொடி இதுமாரிலாம் போட்டு பந்தல் போட்டம்னால் அதெல்லாம் அருமையாக காய்க்கும் வாழை மரம் தென்னை மரம் இதுங்களுக்கெலாம் தண்ணி ரொம்ப அவசியம் மற்றபடி அந்த பைப்பு வைக்க தண்ணி நம்ம தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றமாதிரி இருந்துச்சுனால் பூமிக்கு அடியிலேயே போர் போட்டு அது செடிகளுக்கு எல்லாம் பராமரிக்கிறமாதிரி வைக்கலாம் அது அதுக்குமேல் என்ன பண்றதுனால் இல்லைனா சொட்டுநீர் பாசனம் மாதிரி நம்ம போடலாம் பைப்பை அமைக்கலாம் அமைக்கும்போது தோட்டோம்கிறது ஒன்று அவசியமானதுதான் அதனால அதெல்லாம் பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமானது பராமரிக்க நமக்கு அதுக்கான நேரமும் இருக்கணும் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து தோட்டம் அமைச்சு நம்ம அதை பராமரிக்கலாம்